நீங்கள் திருநெல்வேலிக்கு போகணுங்களா இல்லைனா அதுக்கு முன்னாடி வண்ணாரப்பேட்டையில் இறங்குணுங்களா திருநெல்வேலி போகணுன்னா இது ஆல்ரெடி ஒன் அவர் லேட்டு இல்லைனா வந்து அஞ்சு மணிக்கு போகும் லேட்டுங்காட்டி ஆறு மணிக்கு போகும்னு நெனைக்க திருநெல்வேலிக்கு ஆறு மணிக்கு போகுங்க ஆமாம் இன்னைக்கு நிறைய கிராஸிங் இருக்கிறதுனால இன்னைக்கு தான் இப்படி ஆகிட்டு இல்லைனா எப்போதும் இப்படில்ல நான் ரெகுலராக இந்த டிரெயினில் தான் போகிறேன் இன்னைக்கு கொஞ்சம் கிராஸிங் ஜாஸ்தியினால நமக்கு லேட்டாகிட்டுருக்கு எப்போதும் அது ரெகுலராக நடக்கிறது தானேங்க டிரெயின்னாலே கிராஸிங் வரும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கனால எப்போதுமே லேட்டாயிடும் பஸ்ஸு அந்த டைமுக்கு போயிடும் ஆனால் டிரெயின் பார்த்திங்கனா அந்த கிராஸிங்கு அந்த மாதிரி அங்கங்கே போட்டு எடுத்துகிட்டு எப்படியுமே நமக்கு ஒன் அவர் டூ ஹவர் லேட்டாயிடுங்க டிரெயின் ஒன்றும் அப்படிங்களா சரி சரி சரி வீட்டில் பசங்கள் தனியாக இருக்கிறாங்களா ஓ அப்படியா சரி சரி அவங்க அப்பா பார்த்துக்க மாட்டாங்களா

ஆமாம் அதாங்க டிரெயின் போகிற நேரத்துக்குதான் நம்மளும் போக முடியும் வேற சின்ன பசங்களா பெரிய பசங்களா

கேட்டுகிட்டே இருக்கிறாங்களா ஓகே ஓகே நீங்கள் இப்போ அடுத்த ஜங்சன் வந்துச்சுனா நீங்கள் அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிகிட்டு போயிடுங்க லேட்டானாலும் ஐஸ்க்ரீம் கேக்கு சமாதானப்படுத்திடுங்க இல்லைங்க அது ஒவ்வொரு ஸ்டேஷனை பொறுத்துங்க திடீர்னு ஈரோடில் நிப்பாட்டுவாங்க இல்லை இந்த வாட்டி என்னமோ திண்டுக்கல்லில் இல்லைனா ஈரோடு இல்லைனா ஊத்துக்குளி அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியா அந்தந்த கிராஸிங் எங்கே இருக்குதோ அந்தந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்கங்க அந்த டிரெயின் எப்போது வருதோ அதை பார்த்து தான் இது எடுப்பாங்க சும்மாவே கிராஸிங் கரெக்டாக போடாததுனால நிறைய டிரெயின் ஆக்சிடண்ட் நடந்துகிட்டு இருக்குது அதுனால் நம்ம கரெக்டாக பொறுமையாக இருந்து கிராஸிங்கை ஃபாலோவ் பண்ணி போனால் தான் வீட்டுக்கு நல்லபடியாக போய் சேர முடியும்ங்க ஆமாம் ஓகேங்க ம் சொல்லுங்கள் பசங்களுக்கு சொல்லி புரிய வையுங்க நீங்கள் சொல்லுங்கள் சிக்ஸ் ஓ கிளாக்கு வந்துடுவோப்பா சொல்லிடுங்கள் ஆ